ஆ சொல்லுங்கள் ம் ம் எந்த டிசைனில் வேணும் உங்களுக்கு ம் நூல் மூணு மெட்டீரியலும் அதே டிசைனில் பண்ணித் தரணுமா மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் லைனிங் க்ளாத் வாங்கி தந்துவிடுவீங்களா இல்லை எப்படி நான் வச்சிக்கணுமா இப்போ நான் லைனிங் க்ளாத் நான் வாங்கிறதுனால அதுக்கும் சேர்த்து என்ன காஸ்ட் ஆகுது சரி ஒ ஒரு மெட்டீரியல் வந்து நா வந்து த்ரீ ஹண்ரட் அண்ட் ஃபிஃப்டி வாங்கிக்கிறேன் ஓகேவா அப்படி எப்போ உங்களுக்கு உங்களுக்கு எப்போ வேணும் கம்மிங் மண்டே மூணுமே தரணுமா சரி நான் ரெண்டு மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துறேன் அதுக்கு மட்டும் ஃபிஃப்டி பர்ஸன்ட் டிஸ்கவுண்ட் போட்டுக்குறேன் ஆனால் இன்னொரு மெட்டீரியல் வந்து நான் ஃபுல் அமௌண்ட் போட்டுக்குவேன் ம் ஓகே ஓகே ஸ்லீவ் எல்லாம் எப்படி லாங்கு ஸ்லீவாக இல்லை ஸ்லீவ் அந்தமாதிரி வைக்கணுமா எப்படி ம் ஆ ஓகே இதில் ஏதாவது ஆல்ட்டர் பண்ணுறது ம் உங்களோட மெஷர் ம் ஓகே ஆ ஓகே ஓகே